இப்போது உள்ள கேமராவுக்கும் அப்போது உள்ள கேமராவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்போ உள்ள கேமராவில் வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தால் டக்குன்னு பிரிண்ட்டாகி வந்துடும் அப்பறம் அந்த போட்டோ எடுத்து அந்த பிரிண்ட் பண்ணிணதுக்கு ரொம்ப நிறைய பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படித்தான் ஃபோட்டோ எடுப்பாங்க அப்போல்லாம் ஏதோ ஒரு மாதிரியா இதுமாதிரி ஸ்டாலா ரெக்கார்டு மாதிரி ஏதோ ஒன்று தருவாங்க அதை வெச்சு தான் நம்ம ஸ்கேம் தருவாங்க அதை வெச்சு தான் நம்ம ஃபோட்டோவை நம்ம நம்மளே கழுவி எடுத்துக்குணும் ஆனால் இப்போது உள்ள கேமராலாம் ஃபோன்லேயே ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே கேமரா வந்திருச்சு இப்போல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவையானதை செல்ஃபி எடுத்துக்கலாம் செல்ஃபி எல்லாம் எடுத்ததினால கேமராலாம் நமக்கு இப்போல்லாம் அவசியம் இல்லை இப்போல்லாம் மோஸ்ட்லி யார் கைலேயும் கேமராலாம் இல்லை அப்போது உள்ள டெக்னாலஜி அப்போது உள்ளதுலலாம் கேமரா தான் கேமராவில் தான் ஃபோட்டோ எடுக்க முடியும் ஸ்டூடியோ அப்பிடிங்கிறதுதான் ஃபோட்டோலாம் எடுக்க முடியும் ஆனால் இப்போது உள்ளதுலலாம் கேமராலாம் எதையுமே எடுக்க வேணாம் ஃபோன்லேயே ஆண்ட்ராய்ட் போன்லேயே செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி எல்லாம் இப்போது ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே தான் எடுத்துக்கிறாங்க மோஸ்ட்லி இப்போல்லாம் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே தான் எடுத்துக்கிறாங்க அதிகமாக எல்லாம் பண்ணிக்கிறாங்க மோஸ்ட்லி யாரும் இப்போல்லாம் கேமரா ஸ்டூடியோ அது மாதிரிலாம் எங்கேயுமே போகிறதே இல்லை யாரும் மோஸ்ட்லி கேமரா வாங்குறதே இல்லை எதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் அப்படி வந்தால் மட்டும் தான் ஆல்ரெடி கேமரா வாங்குறாங்க கேமராக்கூட வாங்குறது இல்லை அந்த ஸ்டூடியோக்காரங்களை கூட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க இப்போது உள்ள ஜெனரேஷன் யாரும் ஸ்டூடியோக்கெல்லாம் போகிறதே இல்லை அழகாக ஃபோன்லேயே செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா வாட்ஸ்அப்பில் அப்படியே ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃபோட்டோ ஃப்ரேம் போடணுமா அதுக்காக மட்டும் தான் ஸ்டூடியோ போகிறாங்க ஆனால் அப்போது உள்ளதுலலாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும் ஃபோனு அப்படிங்கிறது சுத்தமாக இல்லவே இல்லாதப்போ யாரும் இந்த இதுக்கெல்லாம் எல்லாமேம் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு தான் போவாங்க ஃபோட்டோ எடுக்க தான் போவாங்க அது என்னது ஸ்டூடியோவுக்கு தான் போவாங்க ஸ்டூடியோ போகிறப்ப அங்கே போய் நான் அப்படியும் நம்மளுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் கிடைக்குமே தவிர நம்ம இப்போ எடுக்கிற மாதிரி கலர் ஃபோட்டோ கிடைக்கவே கிடைக்காது இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூமெண்ட் ஆனதினால எல்லாம் ஃபோன்லேயே செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறோம் கேமராலேருந்து இப்போ வகை வகையாக கேமரா வந்துடுச்சு ஃபோன்லேயே அதை பாத்துதான் எல்லாம் இப்போ ஃபோன் கூட வாங்குறோம் எல்லாம் எடுத்துக்கிறோம் அதிகமான பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய நமக்கு கிடைக்கிது இப்போ நான் என்ன நம்ம இப்பவே நம்ம இப்போ ஸ்டூடியோவுக்கு போகணும் அப்போ தான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணி தூரம் போய் எடுக்கிறத விட இப்போ எல்லோருமே ஃபோன்லேயே அதை இருக்கிற இடத்துலே ஃபோட்டோ எடுத்து போடுகிறாங்க இப்போ நம்ம எங்கேயாச்சும் சாப்புடுறோமா அதைக்கூட ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அது மாதிரிலாம் அப்டேட் பண்ணுறாங்க இப்போ என்ன சொல்கிறது அது அப்போ உள்ள கேமராவுக்கும் இப்போ உள்ள கேமராவுக்கும் என்ன வித்யாசம் அப்புடின்னா அப்போ உள்ள கேம்ரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் எடுப்பாங்க ஆனால் இப்போ உள்ள கேமரா வந்து நல்ல கலர் ஃபோட்டோவாக ஃபில்ட்ரு வெச்சு ஸ்னாப்சாட்டு அது மாதிரி ஆப்லாம் ஏற்றி நல்லா ஃபில்ட்ரு வெச்சு கலர் கலராக கேமராலாம் எடுத்துக்கிறாங்க இப்போ நம்மளுக்காக இம்ப்ரூமெண்ட் ஆகியிருக்கு ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஆனால் அந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வெச்சு எல்லாம் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மெத்தட்ஸ்லாம் ஏன்னா அப்போது உள்ள மாதிரி நம்ம போய் அது போய் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்டூடியோவுக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஃபோன்லேயே அழகாக செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கலாம் செல்ஃபி அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம் ரொம்ப அதிகமாலாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்டின்னுலாம் அவசியம் இல்லை நம்ம கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் போதும் நம்ம எப்படி வேணாலும் நமக்கு தேவைப்பட்ட ஃபோட்டோவை நம்மளே அழகாக கிரியேட் பண்ணி நம்மளே எடிட் பண்ணிக்கலாம் இப்பபோ நான் முன்னெல்லாம் இப்போ ஃபோட்டோ பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் போய் எடிட் பண்ணணும் அப்படின்னா லேப்டாப் கம்ப்யூட்ரு அது மாதிரி சென்ட்டருக்கு தான் போய் எடிட் பண்ண முடியும் ஆனால் இப்போது ஃபோன் வந்ததிலேந்து நம்ம ஃபோனில் எடிட் பண்ணிக்கலாம் அப்போல்லாம் கேமரா வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்றம் வந்து இந்த கேமரா அது மாரி தான் இருக்கும் இப்போது வந்து இந்த ஸ்கேம்பு மாரி தான் கொடுப்பாங்க அதை தான் நம்ம தான் போய் கழிப்பி கேமராவா ஃபோட்டோவாக எடுத்துக்கணும் ஆனால் இப்போ உள்ளது எல்லாம் கலர் கேமரா எல்லாம் வந்தது வந்ததினால எல்லாமேம் பண்ணிக்கலாம் பண்ணதினால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இல்லை அதனால நம்ம என்ன வேலைலா பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கேமரா நம்ம ஃபோனு இருக்கு நம்ம ஃபோனில் ஒரு ஃபோட்டோ அழகாக கேமரா எடுத்தோம்னாலே போதும் ஒரு ஃபோனு இருந்தால் நான் எல்லா ஃபோட்டோவும் எடுத்துடலாம் இப்போது அப்போன் உள்ளதுக்கு மாதிரிலாம் இதுக்கெல்லாம் போய் கலர் ஃபோட்டோ ஒயிட் அண்ட் ஒயிட்டன் போட்டோலாம் வேணவே வேணாம் ஒரே ஒரு ஃபோன் இருந்தால் போதும் அழகாக நம்மளே கேமராலாம் ஃபோட்டோ பிடிச்சிக்கிலாம் ஹிட்டம் ப்ரோம் ஹிட்டன் கேமரா அது மாதிரி நிறைய கேமரா டெக்னாலஜிலாம் நிறைய இம்ப்ரூமெண்ட் ஆகிடுச்சு இப்போதுலாம் அப்போது உள்ள காலத்துக்கும் இப்போது காலத்துக்கும் அப்போலேந்து நம்ம ஸ்டூடியோ போய் எடுப்போம் பிளாக் அண்ட் ஒயிட்டன் ஃபோட்டோ ஆனால் இப்போ நம்ம ஸ்டூடியோ போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நம்ம கையில் இருக்கிற திங்ஸை வெச்சு நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஃபோன்னு வெச்சு நம்ம எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அதை எடிட் பண்ணிக்கலாம் அதை ஸ்டோரி போட்டுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இப்போது உள்ளதுலாம் பாருங்க எல்லாம் ஸ்னாப்சாட்டு நிறைய ஆப் இருக்கு எடிட் பண்ணுறத்துக்கலாம் அது மாதிரி ஆப் எடிட் பண்ணி அழகழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்போதுலாம் நம்ம போய் ஸ்டூடியோ மாதிரி போய் தான் ஃபோட்டோ எடுப்போம் ஆனால் அப்போது உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் ரொம்ப ரொம்ப அதிகமாக டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு இந்த கேமராலாம் கேமரா டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு ரொம்ப அதிகமாக